எனக்கு பிடித்தமான இடம் அப்படின்னா வந்து முதல்ல நான் கேரளாவை தான் சொல்லுவேன் நல்லா அழகாக இருக்கும் வண்ணமயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்ன்னு மரம் செடி கொடிகள் எல்லாமே இருக்கும் நிறையா அருவிகள்லாம் இருக்கும் நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா சுற்றுலா தளங்கள்லாம் இருக்கு கேரளாவை பொறுத்த வரைக்கும் நல்லா நிறையா பிரசித்தி பெற்ற கோயில்கள்லாம் நிறையா இருக்குது நல்லா புகழ் பெற்ற கோயில்கள் புகழ் வாய்ந்த கோயில்கள் எல்லாமே இருக்குது அங்கே கிடைக்க கூடிய கடலைகறி புட்டு நேந்திரம் பழம் நேந்திரம் பழத்துலையே வந்துவிட்டு பஜ்ஜி மாதிரி போடுவாங்க பழம்புரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்து மிகவும் சுவையாக இருக்கும் அதனால் வந்து நான் கேரளா போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்ருக்கேன் நான் போய்விட்டும் வந்துருக்கேன் சுற்றி பார்க்குறதுக்கும் அங்கே நிறையா இடம்லாம் இருக்கு அதிரப்பள்ளி அருவி அது மாரி நிறையா இருக்கு பத்மநாத சாமி கோயில்கள் குருவாயூர் கோயில் இது மாரி நிறையா இருக்குது நிறையா சுற்றுலா தளங்கள் வந்து கேரளாவில வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்குது நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு குடும்பத்தோட போகறதுக்கு வந்து ஏற்ற இடம் வந்து கேரளான்னு சொல்லலாம் நம்ம கேரளா அப்படின்னாலே வந்துவிட்டு எனக்கு குஷி வந்துரும் நல்லா அந்த மழை பெய்யிற கிளைமேட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஜில்லுன்னு இருக்கும் நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி ஊட்டியும் அதே மாரி தான் நல்லா சில்னஸ்ஸான கிளைமேட் இருக்கும் அங்கே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அங்கே போனோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ஊட்டி ஊட்டி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கேயும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள்லாம் இருக்கு படகு சவாரி போகலாம் எல்லாமே இருக்கு சைக்ளிங் போகலாம் எல்லாமே இருக்குது இந்த கொண்டை ஊசி வளைவுகள் இதுலலாம் போகறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தா கொடைக்கானல் ஊட்டி மாதிரியே தான் கொடைக்கானலும் கொடைக்கானலில் பிரைன் பூங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூங்கா இருக்கும் அது வந்து பூக்களுக்குன்னே உரித்தான ஒரு இடம் அங்கே வந்து அந்த மலர் கண்காட்சி இதெல்லாம் வைப்பாங்க ஒவ்வொரு பருவநிலைக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொடைக்கானல் போகணுங்குறதும் என்னோட ஆசை அப்புறம் வந்து மும்பை மும்பையில வந்து தாஜ் ஹோட்டல் இருக்குது மும்பையில வந்து கடலோரம்லாம் நிறையா இருக்குது கடலோர பகுதிகள் இதெல்லாம் இருக்குது அதல்லாம் மும்பையில வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் அதெல்லாம் எனக்கு சுற்றி பார்க்கனுன்னு ரொம்ப ஆசை மும்பையில வந்து தெருக்கள்லாம் விற்கிற அந்த சின்ன சின்ன சாட் ஐட்டம்ஸ் பானிபூரி இந்த மாரி பேல்பூரி இந்த மாரிலாம் நிறையா சாட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்துவிட்டு அங்கே நின்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாரி இடத்துக்கு போகணுங்குறதும் என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் பெங்களூர் வந்து ரொம்ப பெரிய ஒரு நகரம் அந்த பெங்களூரில் வந்து நிறையா நம்ம பார்க்க கூடிய சுற்றுலா தளங்கள் நிறையா இருக்குது எனக்கு பெங்ளூரை சுற்றி பார்க்கனுன்னும் ரொம்ப ஆசை அப்புறம் சிம்லா சிம்லான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு குளிர் பிரதேசம் சிம்லாலையும் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா சுற்றுலா தளங்கள்லாம் நிறையா இருக்குது சிம்லாக்கு போகணுங்குறது என்னோட நீண்ட நாள் கனவுன்னே சொல்லலாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்துவிட்டு எனக்கு சிம்லா போகணும் சிம்லா போகணும் அப்படின்னே எனக்கு வந்துவிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது நான் இப்போ வரைக்கும் அங்கே போனது இல்லை அந்த ஆசை வந்து எதனால வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் சிம்லாக்கு போவேன் அதேமாதிரியே என்னோட கனவு கனவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரிஸ் பாரிஸில் உள்ள ஐஃபில் டவர் அந்த ஐஃபில் டவர் மேலே வந்து எனக்கு வந்து எல்லை இல்லா ஒரு காதல் இருக்கு அந்த ஐஃபில் டவரை பார்த்தாலே வந்துவிட்டு எனக்கு எப்படி சொல்லுறது ஒரு எனக்கு மனசுக்குள்ளே வந்துவிட்டு ஒரு மகிழ்ச்சி தானாகவே வரும் ஒரு அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் கோவம் வந்தால் அதை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்க மாதிரி இருக்கும் அமைதியான ஒரு மனநிலை வந்து எனக்கு கிடைக்கும் எனக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் அதனால வந்து எனக்கு ஐஃபில் டவருக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை அப்புறம் வந்து கனடா போகணுங்குறது வந்துவிட்டு என்னோட ஆசை எனக்கு இது மாரி நிறையா வந்து எனக்கு பிடித்தமான இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஆசை இருக்கு இந்தெந்த காரணத்துனால தான் அந்த இடத்தல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன்